நம்ம தமிழ் வந்து எப்படி வெளிப்படுத்துறோம்ன்னா அதாவது நம்ப இங்கேருந்து வெளிநாட்டுக்கோ அப்படி இல்லைனா வேறு தேசத்துக்கோ எங்கே போனாலுமே நம்ப தமிழ்லப்படி சாமி கும்புறதாக வேஷ்டி கட்டுறதாகட்டும் அதே படிதான் பண்ணுவோம் இப்போ நம்ப அங்கே போய் இங்க்லீஷ் பேசுனாலுமே தமிழர்களாக இருந்தா நம்ப தமிழில் தான் பேசுவோம் ஏன்னா அதா நம்ப வந்து ஈஸியாகவும் புரியும் அதேமாதிரி நம்ப தமிழர்களாக இருக்கும்போது தமிழில் தான் பேசணும் வேறு எதுமாதிரியும் பேசமாட்டோம் அப்புறம் நம்மளுடைய தமிழ் வழக்கத்து படி செய்யிற எல்லா பழக்கத்தையும் நம்ப அங்கே அங்கே போனாலுமே அதேபடிதான் செய்யிவோம் ஏன்னா நமக்கு அதுதான் பெருமை அதவாது வந்து நம்ப சாம்மி கும்புறதாக அங்கேலாம் போன வந்து சும்மா கண்ணமூடி மட்டும்தான் நிற்பாங்க நான் நம்ப வந்து கை கை குப்பிட்டு அப்புறம் தான் வந்து சாமி கும்பிடுவோம் அதேமாதிரிதான் நம்ப எங்கே போனாலும் சரி தமிழை வந்து விடமாட்டோம்